எனக்குப் பிடிச்ச எழுத்தாளர்னு பார்த்தா சீனிவாசன் அவர் நிறைய புத்தகங்களை வெளியிட்டுருக்காரு அதில் தங்கம் சிகரன்னு நிறைய புத்தகங்களை வெளியிட்டார் அதில் தங்கம் ஆயிரத் தொள்ளாயிரத்தி எழுபதுல வெளியிட்டுருக்காரு அதில் ஒரு மனிதன் உணர்வுப்பூர்வமாகவும் எழுதியிருப்பாரு இதில் ஒரு மனிதனுடைய டெய்லியும் படுற சிக்கல்களை உறவுகளோடு படுற துன்பங்களை பற்றி நல்லா விளக்கமாக எழுதியிருக்காரு இவர் ஒரு சிறந்த எழுத்தாளர் அவரோடய எழுத்துக்கள் தனித்துவமாக இருக்கும் அவரோடய எழுத்துக்கள் நல்ல ஒரு காவியமாகவும் இருக்கும் இதனால் அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும்